நடன ஆடைகள் பாத்தீங்கனா பரதநாட்டியம் நம்ம நாட்டோட டான்ஸ் அது அது வந்துவிட்டு அது ரொம்ப பிடிக்கும் அதில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங்சென்ஸ் பார்த்தீங்கன்னா சாரீ பாரம்பரியமாக ஒரு கலாச்சாரத்தோட ஒரு அடக்க ஒடுக்கமாக அந்த சாரீயை வந்து நீட்னஸ்ஸாக ப்ர ப்ரெசென்ட் பண்ணுறது அதேபோல் ஸ்டெப்ஸும் போடுறது நகைகள் அழகாக அழகாக தலவாரி அழகாக பொட்டு வச்சு அந்த பெண்கள் இப்போலாம் வந்து தலையை விரிச்சு போட்டுகிட்டு போகறாங்க அந்தமாதிரி இல்லாமல் அழகாக தலைவாரி அதற்கான நகைகள் போட்டா அதற்கான புடவ கட்டி நீட்டாக இருக்கிறனால பரதநாட்டியம் நல்லாருக்கும்